ஹலோ தமிழ்ச்செல்வி மெஸ்ஸுங்களா இப்போ இங்கே ரொம்ப மழை பேய்ஞ்சிட்ருக்கு கரண்ட்டு இல்லை அதனால் சாப்பாடு செய்ய முடியல நானும் ஐயாவும் வயசானவங்களா ரெண்டு பேர் இருக்கோம் அதனால இன்னும் ஒரு ஒருமணி நேரத்துக்குள்ள நைட்டு டிஃபன் கொடுத்தனுப்புனா பரவாயில்ல அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் தமிழ்ச்செல்வி ஓனர் வந்து அந்த டெலிவரி பையன்கிட்ட கரெக்டாக நான் நாலு இட்லியும் ரெண்டு தோசையும் சட்னி சாம்பார் மட்டும் சொல்லியிருந்தேன் கரெக்டாக கொடுத்தனுப்புனாரு அது கொடுத்தனுப்பும் போது நல்லா இட்லி ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருந்தது சட்னி சாம்பார் டேஸ்டாக இருந்தது எதுவுமே கீழே சிந்தாமல் கரெக்டாக பத்திரமா கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கொண்டு வந்து சூடாகவும் இருந்தது டேஸ்டாகவும் இருந்தது அந்த கொண்டு வந் செய்து கொடுத்த அந்த தமிழ்ச்செல்வி மெஸ்ஸுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அதுமாத்திரம் இல்லாத இனி அடுத்து எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவங்ககிட்டே சாப்பாட்டுக்கு சொல்லணும்ன்னு விரும்புகிறேன் ஏன்னா அதை நான் கேட்குற நேரத்தில் கரெக்டான நேரத்தில் நான் சொன்ன அமௌண்ட் சொன்ன சாப்பாடை கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அதுமாத்திரம் சாப்பாடும் டிஃபன் வந்து நல்ல டேஸ்டாக இருந்தது அதோடு கூட விலையும் கரெக்டான அளவில் இருந்தது சில இடத்துல இட்லி நல்லாயிருந்ததுன்னா ரொம்ப வில காஸ்ட்லியாக இருக்கும் அது சட்னி கொஞ்சம் டேஸ்டாக இருந்ததுன்னா அது ரொம்ப வில காஸ்ட்லியான இவங்க அப்படியும் இல்லாமல் சட்னி சாம்பாராக இருந்தாலும் இட்லி சூப்பராக இருந்தாலும் காசு வந்து மீடியமான லெவலில் தான் வாங்கினாங்க அதனால அந்த தமிழ்ச்செல்வி மெஸ் ஓனருக்கு நான் ரொம்ப கடமைப்பட் நன்றி சொல்ல கடமைப்பட்ருக்கேன்